பைக்ல வந்து எப்பயுமே பொறுமையாக போகணும் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலுமே சரி எப்பயுமே பொறுமையாக போனால் நமக்கு நல்லது இப்போ இருக்கிறவங்களாம் பொறுமையாகவே போக மாட்டேங்கிறாங்க இந்த ஸ்கூல் சைடு காலேஜ் சைடு ஹாஸ்ப்பிட்டல் சைடு இங்கே எல்லாம் ஸ்பீட் ப்ரேக்கர் இருக்கும் அதைக்கூட பார்க்காம வேகமாக போகிறது ஆக்சிரண்ட் படுத்துறது இது மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு ட்ராஃபிக்கு ரூல்ஸையும் மதிக்கறதில்லை ட்ராஃபிக் ரூல்ஸையும் மீறி வேகமாக போகிறது ஒரு டேர்னிங் வந்தால் ஒரு ஹாரன் அடிக்கறதில்லை அப்புறம் ஒரு பைக்கில் எப்பயுமே ரெண்டு பேரு போனால் ஒருத்தராவது ஹெல்மெட் போட்டிருக்கணும் இப்பெல்லாம் பைக்கில் ரெண்டு பேர்லாம் போகிறதில்ல ஒரு பைக்குக்கு எப்படினாலும் ஒரு மூணு பேராாச்சும் போகிறாங்க அதனால் ஹெல்மெட் போடாதனால் நிறையா ஆக்சிரண்ட் நடக்குது ஆக்சிரண்ட் நடக்கிறதுனால நிறைய சேதாரம் ஏற்படுது அதனால் இப்போது உள்ள மக்களுக்கு பைக்கில் உள்ள வந் வந்து பைக்கில் உள்ள ஆர்வமே இல் குறஞ்சிருச்சி இப்போ இருக்கிற கலாச்சாரம் வந்து இப்போ வந்து யாருமே வீட்டில ஃபுட்டு ரெடி பண்ணுறதில்ல எல்லாமே வெறும் ஆன்லைன்லேயே ரெடி பண்ணி ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ஜாமான் வாங்கணும்னால் கூட அதை ஆன்லைன்லேயே ஆட்ரு பண்ணிக்கிறாங்கள் ஒரு சாப்பாடாக இருக்கட்டும் எதும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே ஒரு வாஷிங் மிஷினு இது எல்லாமே வெறும் ஆன்லைன்லே ஆட்ரு பண்ணி ஒரு துணி கூட துவைக்காம ஆன்லைன்லே ஆட்ரு பண்ணி எல்லாம் வாங்கிக்கிறாங்கள் இப்போ இருக்கிற நிலப்பரப்பில் வந்து யாருமே இப்போ வந்து விவசாயம் பண்றதில்லை ஒரு இருபது நமுப்பது வருடத்துக்கு முன்னாடி நல்ல விவசாயம் பண்ணி நெல் அறுவடை பண்ணி அது இன்னும் அறுவடை பண்ணாங்கள் இப்போ இருக்கிற நிலத்தில் வந்து யாருமே விவசாயம் பண்ணாமல் வெறும் கன்ஸ்ட்ரக்ஷனு பில்டிங்கு எல்லாம் ரெடி பண்ணி ஒரு நிலம் கூட விடாமல் ஒரு வீடு ஒரு சின்ன நிலமா இருந்தாக் கூட அதில் ஒரு வீடு கட்டிடுறாங்க வீடு கட்டி ஒரு நிலத்தில் கூட ஒரு நெல் கூட அறுவடை பண்ண முடியாமல் எல்லாரும் இது பண்ணிட்டாங்கள்